புத்தகங்களை கையில்தான் வச்சு படிக்க விரும்புவேன் ஆன்லைனில் படிக்க விரும்பமாட்டேன் ஏன்னால் கையில் வச்சு படிக்கிறதுனால் நம்ம திருப்பி திருப்பி படிக்க முடியும் நல்லா விசிபிளாயிருக்கும் பார்வை வந்து ரொம்ப தெளிவாயிருக்கும் விசிபிளாயிருக்கும் நம்ம ஃபோனில் வச்சு படிக்கும் போது அது குறுகியிருக்கும் நம்ம பார்வை அந்த ஃபோனை நோக்கி மட்டுமே இருக்கும் புக்குனால் கொஞ்சம் பெருசாயிருக்கும் அகலமாயிருக்கும் வெளிச்சமாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் எந்தவொரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கலாம் ஃபோனுனால் அதையே உற்றுநோக்கிட்டு அதையே இது பண்ணிட்டு தான் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் கண் வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு டென்சன் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு இருந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கவும் இருக்காது சீக்கிரமாக நமக்கு படிக்கிறதுக்கு எரிச்சலாகவும் இருக்கும் அப்படியே போய் தூங்கிடணும் அப்படினுலாம் தோணும் அதனால எனக்கு பிடிக்காது ஃபோனில் படிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் புக்கில் வச்சு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் திருப்பி திருப்பி படிக்கலாம் பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அப்படியே பேஜை திருப்பி திருப்பி பார்க்குறதுனால விசிபிளாக நம்ம கண்ணுக்கு எதிரே எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த காட்சியை நம்ம மைண்ட்டில் கொண்டு வரும் படிக்க படிக்க அந்த காட்சி மைண்டுக்குள்ளே கொண்டு வரும் அதனால நான் புக்கில்தான் படிக்க விரும்புவேன் ஆடியோ வடிவ புத்தங்கெலாம் கேட்டிருக்கேன் பட் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் மைண்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம அந்த கேட்குறதுலேதான் இருக்கும் சவுண்டெலாம் க்ளீயராக இருக்குமா என்னென்றதுலாம் கன்ஃபார்மாக இருக்காது ஸோ அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை புக்கு வாங்கி கையில் வச்சு நேரில் படிக்கிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்